என்னென்ன மீன்ருக்கு ம் வரேன் வரேன் வரேன் மீன் வேணும்

வஞ்சிரம் வஞ்சனோம் வஞ்சிரம் தான் வேணும் கிலோ என்ன வெலை ஒரு அது வேறே ரேட்டு அதிகமாக இருக்கா சரி உங்கள்ட்ட எந்த மீன் நல்லாயிருக்கோ அந்த எண்ணூறுரூபாயா அது ஆ அந்த மீன் எனக்கு ஒரு கிலோ கொடுங்க வெலையை கொறைச்சிக்கோங்க ம் சரி எண்ணூறுரூபாயா இன்னும் என்ன இறால் இருக்கா இறால் சின்ன இறால் என்ன வெலை என்ன வெலை கிலோ வெள்ளை இறால்லே கொடுங்க வெள்ளை இறாலு என்ன வெலை வெள்ளை இறாலு ம் அறநூறுரூவாயா அதில் ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க

ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் அப்படே கவர் பண்ணிடுங்க ம்ம் தரேன் கொடுங்க ம் தரேன் கொடுங்க இந்தாங்க காசு ம் இரநூறுரூவா கம்மி பண்ணிக்கோங்க ஆயிரத்தி மீனா இப்போ இது போதும் இன்னோரு நாளைக்கு நான் வரேங்க போட்டுங்க இரநூறு இரநூறுவா கொடுங்க பாக்கி சரி இன்னோரு ஐம்பது ரூவா எடுத்துகோங்க சரி தொள்ளாயிரருவா எடுத்துகோங்க நூறுரூவா கொடுங்க நூறுரூவா கொடுங்க இன்னோரு தடவை சரி இந்தாங்க பின்ன ம் சரி வேறே என்ன வேறே ஆ ஆ சரி ஏன்னா போன தடவை உங்கள்கிட்ட வாங்கிட்டுப் போய் வீணாக போயிட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ம் ம் ம் ம் ஆ திரும்ப வரேங்க